அப்பா பெண்கள் மாதவிடாய்களை பற்றிலான் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அது அவங்க உடம்புல ஏற்படுகிற ஒரு சூழலு அதை போய் என்ன பேச வேண்டியது இருக்குது அதை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அவங்க எல்லா பக்கட்டும் போகவும் வரவும் கோயிலுக்குள்ளேயும் போகலாம் பூஜை அறைக்குள்ளயும் போகலாம் எங்கே வேணால் போகலாம் அதில் எந்த அதில் வந்து கலாச்சாரத்தை மையமாக வச்சு மதத்தை மையமாக வச்சு அதல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது புரியுதா அது மிகப்பெரிய தப்பு நம்ம தமிழ்நாட்டோட மத இதில் வந்து ரொம்ப இதாக வச்சுருக்காங்க அதை அதனால அதை முதல்ல வந்து அதை காலி பண்ணணும் அதுக்கு மாதம் மாதம் வர இதில் வந்து அது ஒன்று இதில் வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம தான் மூடநம்பிக்கை நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மத நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை போய் என்ன பண்ணுறான் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு வந்து ரொம்ப அக்கறை உள்ள விதமாக நடந்துக்கணும் ஏன்னால் உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால அவங்களுக்கு தேவையான அவ்வளோ அடிப்படை வசதிகளையும் அந்த சமயத்தில் போதுமான அளவு வச்சுக் கொடுக்குணும் புரியுதா மாதவிடாய் காலத்தில் இது என்ன ஒரு கொஸின்ட்டு இதை ஒன்று கேட்டு வச்சுருக்கிறிங்க தெரியல எனக்கு என்னான்னு தெரியல இது